இப்போலாம் பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படின்னா முன்னேறி தான் இருக்குது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சிக்கு வந்து பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது வந்து இன்றைய காலத்தில் இருக்கிற பிஸ்னஸ் தான் அது எந்தமாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த துணிக்கடை இந்த மளிகை கடை அப்புறம் அந்த மொபைல்ஸ் கடை காய்கறி கடை நிறைய கடை வந்து இப்ப இப்போ இப்போயும் மேலும் மேலும் நல்லா மென்மையாக வளர்ந்துருக்கு அதனால் இப்போ ஃபர்ஸ்ட்டோட பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா பொருளாதாரத்தில் ரொம்ப வளர்ந்துதான் வருதுன்னு சொல்லுவேன் அதேமாரி இந்த பேங்கிங் டிஜிட்டல் பேமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் என்ன பண்ணாங்க காசு எடுக்கணுன்னா பேங்க்குக்கு தான் போவாங்க ஸ்டெயிட்டாக ஆனால் இப்போலாம் நாங்கள் அதுமாரிலாம் எதுவும் பண்றதில்லை இப்போ ஒரு என்ன மொபைலு மொபைலு ஒன்று இருந்தால் போதும் அதில் ஜிபே இருக்கு ஃபோன்பே இருக்கு பேடீஎம் இருக்கு அதை வந்து நாங்கள் லாகின் பண்ணி காசு இந்த இது இதன் மூலியமாகவே நாங்கள் அமிச்சிக்குவோம் எதனா வேணுன்னா இது பா இது மாரியே பார்த்துக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட்டு இருந்தா மாதிரிலாம் இப்போ எதுவும் இல்லை ஃபர்ஸ்ட்டுலாம் எதனா வேணுன்னா அதான் அம்மா அப்பா எடுக்குறா மாரி பேங்குக்கு போயிவிட்டு சைன் போட்டு நாங்கள் லைனில் நின்றுகின்னு அது ரொம்ப கஸ்டமாக இருந்துச்சு இப்போ அதுமாரி இல்லாததுனால நாங்கள் ஜிபே ஃபோன் பே அதெலாம் இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பொருளாதாரம்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப அங்கங்கே தான் எதனா ஒரு பிஸ்னஸ் கடை வச்சுருப்பாங்க ஆனால் இப்போலாம் அதுமாரி இல்லை ஒரு சின்ன சின்ன இடத்துக்கு கூடம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இருக்கு எல்லாம் ஒரு சின்ன கடையை வச்சே பெரிய இந்த டீ கடைலாம் பார்த்திங்கன்னா சின்ன கடைதான் அதே எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்ருக்குறாங்க அதுமேரி தான் ஃபர்ஸ்ட்டு இருந்த பொருளாதாரம்ப்போ விட இப்போ ரொம்ப இந்தியா வந்து ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம்